ஹலோ சித்திரா ட்ராவல்ஸா நான் நெய்வேலிலேருந்து ஷ்வேத்தா பேசுகிறேன் உங்கள் ட்ராவல்ஸ்ல வந்து நான் ஒரு கேப் புக் பண்ணியிருந்தேன் நெய்வேலி நெய்வேல்லேருந்து கேப் புக் பண்ணியிருந்தேன் விருத்தாசாலம் ரயில்வேஸ்ஷேஷன் போகிறதுக்காக நயன் தேர்ட்டிக்கு வந்து கேப் வர்தன்னு சொல்லியிருந்தாங்கள் மணி டென் ஆகப்போகுது நான் சொன்ன அட்ரஸ்ல வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டுருக்கேன் இன்னும் கேப் வரல கேப் ட்ரைவர்டேருந்து ஒரு மெசேஜூம் வரல ஸோ அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் நீங்கள் வந்து உங்கள் கேப் ட்ரைவருக்கு ஃபோன் பண்ணி வர வழியில் எதாது ட்ராஃபிக் எனி ப்ராப்ளம் எதாது இருக்கா என்னன்னு தெரிஞ்சிக்கோங்க இல்லைனா என்னோட அமௌன்ட்டை வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுங்கள் நான் வேற கேப் வந்து புக் பண்ணி போய்க்கிறேன் எனக்கு வந்து இந்த டைமுக்கு போனால்தான் வந்து ரயில்வேஸ்ஷேஷன்ல போய் ட்ரெயின்னை பிடிக்க முடியும் நீங்கள் வந்து இப்பயே ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ என்னால் வந்து உங்களோட கேப் புக்கிங் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து ஃபண்டு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுங்கள்